நான்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசிலே நீச்சல் கற்றுக்கிட்டேங்க ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் ஏழு எட்டு வயசிலே நீச்சல் கற்றுக்கிட்டேன் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் மாமா தான் அவர் வந்து என்னை க முத முத வாடா சும்மா கிணத்துக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய்ட்டு கிணத்துல தூக்கி போட்டு என்ன நீச்சல் கற்றுக்க வச்சாரு அப்ப்டி தான் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன் நான் வந்து அந்த ஃப்ரெண்ட் டைவு பேக் டைவு அந்த மாதிரிலாம் எல்லாமே போடுவேன் அப்பறம் உள் நீச்சல்னு சொல்லுவாங்கள் அதுவுமே தெரியும் ஆரம்பத்தில் தண்ணியை பாக் பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும் து மேலேயிருந்து கிணத்த பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும் நான் வந்து ஸ்விம்மு ஸ்விம்மிங் பூலுலாம் நீச்சல் அடிச்சதில்லை இது வரைக்கும் ஸ்விம்மிங் பூல்ல அடிச்சது இல்லைன்னா தான் நீச்சலுக்காக நான் போனதில்லை ஸ்விம்மிங் பூலு எங்கையா எங்கையா போனோம் அப்படின்னா அங்கே போய் நீச்சல் அடிப்பேன் அவ்வளோ தான் ஏன்னா நான் நீச்சல் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து எங்கள் ஏரியாவில இருக்க கிணத்துல தான் ஆரம்பத்தில் தண்ணியை பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீச்சல் கற்றுக்கிட்டு நல்லா ஓரளவுக்கு நீச்சல் நல்லா அடிப்பேன் அப்படின்றபோது தண்ணியை பார்த்தாலே நமக்கு நீச்சல் அடிக்க அடிக்க தான் ஆசையாக இருக்கும் அந்த டைம்ல வந்து நமக்கு பயம் இருக்காது எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் மாமா தான் நான் ஏழு வயசிலே நீச்சல் கற்றுக்கிட்டேன் நான்